ஹலோ ஜோசப் ஃபோட்டோ ஸ்டூடியோங்களா எங்கள் வீட்டில் வந்து புதுநன்மை ஃபங்க்ஷன் வச்சுருக்கோங்க அதுக்கு நீங்கள் தான் ஃபோட்டோவும் வீடியோவும் எடுத்துத்தரணும் அது வந்துட்டு ஃபோட்டோ வீடியோ ரெண்டுமே எடுக்கணும் ஒரு நாள் ஃபு நைட்டு வரைக்கும் நீங்கள் தான் எடுத்துத்தரணும் அன்னைக்கு வந்து வேறு யாருக்கும் புக்கிங் பண்ணிடாதீங்கள் ஒரு நாள் ஃபுல்லா எடுக்கணும்னா அமௌண்ட் எவ்வளோங்க இல்லை கிளியராக நல்ல டிஸைனா தான் வேணுங்கள் சரிங்க வீடியோக்கு வந்து பதினஞ்சாயரூபா ஆகுங்களா ஃபோட்டோக்குங்க சரிங்க அடுத்த மாதம் ஐஞ்சாந்தேதி வச்சுருக்கோங்க நீங்கள் தாங்க பண்ணித்தரணும் அன்னைக்கு வந்து வேறு யாருக்கும் புக்கிங் பண்ணிடாதீங்கள் ஒன் டே ஃபுல்லா எங்களுக்கு தான் வேணும் ஆ சரிங்க